எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் இருக்கிறது சிறுமுகை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் வந்து இங்கே கிரிமலைன்னு ஒன்று இருக்குது நாங்கள் வருஷத்துக்கு அங்கே வருஷத்துக்கு ஒரு டைம் நாங்கள் வந்து அங்கே கோயிலுக்கு போவோம் அங்கே வந்து எப்படினா சனிக்கிழமை மட்டும்தான் ஒரு மாதம் மட்டும்தான் விடுவாங்க அந்த ஒரு மாசத்தில் சனிக்கிழமை மட்டும்தான் எல்லோரும் ஏறுவாங்க ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் எல்லோரும் ஊரிலிருந்து எல்லோரும் போறவங்களான் போவாங்க வரவங்க வருவாங்க நாங்கள் வந்து எப்பவும் ஃபேவ்ரெட்டாக மூணாவது சனிக்கிழமை தான் போவோம் அது வந்து ஏன்னு தெரில மூணாவது சனிக்கிழமை தான் எல்லோரும் கொஞ்சம் கூட்டம் நிறையாருக்கும் அந்த மாதிரி தான் வந்து சரி கிளம்பி போவோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எல்லா ப்ரிப்பர் பண்ணி வைக்கிறக்கு ஆரம்பித்திருவோம் வாங்கி ஸ்நாக்ஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே பைக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவோம் கரெட்டாக வெள்ளிக்கிழமை சாயந்தரம் போய் முறுக்கு மிச்சரு ஸ்நாக்ஸ் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சேஃப்டியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு சனிக்கிழமை காலையில் எந்திரிச்சு குளிச்சிட்டு சாமி கும்பிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பி போயிடுவோம் போகும்போது பார்த்திங்னா ஊட்டி சூப்பராக இருக்கும் ரோடு வியூ பார்க்குறக்கு எல்லாமே சூப்பராயிருக்கும் சன் செட்லாம் பார்த்துட்டு சன் ரைஸ்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பி ஒரு இடத்துல போயிட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டு எல்லாரும் பொறுமையாக ஃபோட்டோ அங்கேயும் எடுத்துட்டு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னால் கொஞ்சம் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கெளம்பி மெதுவா கோயிலுக்கு போனோம்னால் அங்கே போய் பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு கீழே வேணுங்கிற திங்ஸ்ஸெல்லாம் நமக்கு என்ன வேணுமோ எல்லார்துக்கும் வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் தண்ணி எல்லாம் குடிச்சுட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிணோம்னா அங்கே ஒரு டூ ஹவர்ஸில் மலை ஏறிடலாம் போகிற வழி பார்த்திங்னா கல் முள்ளுமாதான் இருக்கும் நாம்தான் சேஃப்டியாக பார்த்து போகணும் அது போக பார்த்திங்னா அங்கே யானை காட்டு எருமை அதெல்லாமே இருக்கும் நாம் அதெல்லாம் பார்த்துட்டு பத்திரமாதான் போகணும் அதெலாம் தொந்தரவு ஏதும் பண்ண கூடாது நம்மளை அட்டாக் பண்ணிடும் பார்த்து ஏறிவிட்டு ஃபேம்லிங்க குழந்தைங்க எல்லாருமே வருவாங்க அவங்களுக்குலான் எந்த டிஸ்ட்டபென்ஸும் இல்லாமல் நாம் பாட்டுக்கு ஜாலியாக

அப்புறம் பவானி சேகர் டேம் எங்கள் ஊருக்கு பக்கத்துலிருக்க டேம்லாம் அந்த மலைலேருந்து பார்த்தா எங்களுக்கு அப்டேயே கிளியராக தெரியும் அங்கலாம் ஃபோட்டோலான் எடுத்துட்டு ஃப்ரெண்ஸுங்க கூட சுற்றி பார்த்துட்டு மேலே அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் கிளம்பிட்டு சரி திரும்பி சாப்பிட வேண்டியதுலாம் சாப்பிட்டு ஃபேம்லியோட உட்கான்ட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அங்கே இருந்து வியூலாம் பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இறங்கி கீழே வந்தோம்னால் திரும்பி நம்ப பைக் எடுத்துட்டு டைம் ஒரு நாள் இருந்திச்சினா நாளைக்கு சண்டேங்கிறனால நாம் அங்கே போயிட்டு கார்டனெலாம் சுற்றி பார்த்துட்டு ரூம்லாம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு சண்டே ஒரு நாளும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி பிளான் போட்டு தான் நாங்கள் போவோம் போனிங்கனா அப்புறோம் சாட்டர்டே அப்டேயே ஃபினிஷாயிடும் அப்புறம் சண்டே வந்தோம்னால் மார்னிங் எந்திரிச்சு அங்கேருக்குற எல்லாம் முடிச்சுட்டு வேலையெல்லாம் அப்டேயே சுற்றி பார்த்துட்டு பார்க்குலாம் கூட்டிகிட்டு போய்ட்டு பார்க்குலாம் பார்த்துட்டு அங்கே போய் வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுட்டு பார்க்கில் பூ ஃபிளவர் அதுகூடலாம் ஃபோட்டோலான் எடுத்துட்டு ஜாலியாக அங்கிருந்து திரும்பியும் அப்டேயே மத்தியானம் வந்து ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு சரி அங்கேருந்து கிளம்பி வந்தோம்னால் ஈவினிங் டைமில் நாங்கள் திரும்பி எங்கள் ஊருக்கே ரிட்டன் வந்திருவோம்